என்கூட பிறந்தவங்க ஒருத்தங்க தான் எனக்கு ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான் அவனுக்கும் எனக்கும் ஒற்றுமை அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை பேரன்ட்ஸ் கிட்ட எங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சி வாங்கறதுலையோ ஒற்றுமையா இருப்போம் மற்றபடி எல்லாத்துலியுமே வேற்றுமையாக தான் இருப்போம் நாங்கள் இப்போது எனக்கு வந்து இனிப்புகள் பிடிக்கும்னா அவனுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் நிறைய இடத்துல இதனால் சண்டையே எங்களுக்குள்ளே வரும் ஒற்றுமையும் அதிகமாகவே இருக்கும் ஏன்னால் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்ன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்வோம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் எங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை போட்டாலும் வெளியே யார்கிட்டையும் விட்டுக் கொடுத்துக்க மாட்டோம் அதுக்கப்போ டிவி பார்க்கும்போது எங்களுக்கு புரோக்ராம்ஸ்லாம் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஒரு நேரம் வந்து அடித்துப்போம் சின்ன வயசுலலாம் ரெண்டு பேரும் ஒன்றாவே பார்த்தோம் எங்கள் எனக்கு ரெண்டு பேருக்கும் கார்ட்டூன் பிடிக்கும் அதனால் ஒன்றாவே பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர வளர எனக்கு வேறே பிடிக்க ஆரம்பித்தது அவனுக்கு வேறே பிடிக்க ஆரம்பித்தது வயசு ஏற ஏற ஏற எங்களுக்குள்ளே கருத்து மாற்றங்களும் இருந்தது அதனால் வந்துட்டு நாங்கள் அதுக்காக கூட சண்டை நடக்கும் எங்களுக்குள்ளே ஆனால் வந்து ஃபோன் அதே மாதிரியே வீட்டில் ஒரு ஃபோன் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யார் அதை பார்க்கறது அப்படின்னு சொல்லி சண்டை நடக்கும் கொஞ்சம் நேரம் நீ பார் ஒரு மணிநேரம் நீ பார் ஒரு மணிநேரம் நான் பார்க்கறேன் அப்படின்ற சண்டையும் நடக்கும்